நம்ம தமிழ் அப்டின்னாலே ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லாத்திற்கும் வேற மொழி கன்னடம் இங்கிலீஷ் மலையாளம் இந்த மாதிரி மொழிகளில் பேசினா நம்மளுக்கு புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் திருப்பி பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் தமிழ் என்பது வந்துட்டு தெரியாதவங்களுக்கும் மிக எளிமையான மொழி தெரியாதவங்களும் ஈசியாக புரிஞ்சிக்கிட்டு பேசிடுவாங்க இப்போ நம்ம பேசுவதையும் புரிஞ்சிக்குவாங்க அப்படி இருக்கும் போது காலப்போக்கில் தமிழ் கொறைஞ்சிட்டே வருது இப்போ ஏடிஎம்மை எடுத்துகோங்களேன் நம்ம எல்லாரும் இங்கிலீஷில் போட ஆரம்பிச்சுட்டோம் அப்படி இருக்கும் போது அந்த எட்டு இங்கிலீஷில் போட ஆரம்பிக்கவும் நம்ம தமிழ் வந்து கொறைஞ்சிட்டே வருது நம்மளோட பண்பாடு நம்ம தமிழ் மன்னர் நம்ம ராஜர்கள் மன்னர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துருக்காங்க நம்ம தமிழுக்காக வா உ சி இவரெல்லாம் ரொம்ப ரொம்ப பாடியிருக்காரு ஆனால் நம்ம இப்போ தமிழை யூஸ் பண்ணுறதில்ல இது நம்ம நம்ம தமிழ்னாலே நம்ம தாய் நாட்டு மொழியை தவிர ஆங்கிலம் நம் அறிவை தான் வளர்த்துக்குது ஆனால் நம்ம தமிழ் நம்ம நாட்டையே காப்பாற்றுது நம்ம எப்பொழுதும் தமிழை பின்புறம் தள்ளக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கனா தமிழ் அந்த தமிழ்னு சொல்றப்பவே அதோட அழகு நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போது எல்லோரும் இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி முக்கியமாக இந்த மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம தமிழை கண்டுக்கிறதில்ல அதான் நம்ம தமிழை எப்பொழுதும் பெருமைப்படுத்திட்டே இருக்கணும் இதுக்கு ஒரு அடையாளம்லாம் நம்ம காந்தியடிகள் காமராஜர் இது ஒருங்க இவங்க தான்